இந்த நவீன உலகில் நாம் அனைவரும் ஒன்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற கோட்பாட்டில் தான் நம்ம இருக்கிறோம் இங்கே யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற கோட்பாட்லேயும் நம்ம வாழ்ந்துக்கிட்டுருக்குறோம் இதை வந்து மசூதியில் இருக்கிறவங்க அவங்க அப்படின்னு ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற அந்த ரிலீஜியன் வே வேறுபாடெல்லாம் இங்கே கிடையாது அதாவது மதத்தின் அடிப்படையில் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இப்படிங்கிற வேறுபாடெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது மக்கள் அனைவரும் ஒன்றாக தான் இருக்கிறாங்க அவங்கவங்க தாய்மொழி என்னவோ அவங்கவங்களுடைய தாய் தந்தையர் வழிமுறை என்னவோ அதை அப்படியே பின்பற்றிட்டுருக்குறாங்க என்றைக்கி தன்னோடய தாய் தந்தையரோடய வழியில் அவங்க பின்பற்றாமல் அவங்களா சுயமாக முடிவெடுக்கிறாங்களோ அப்போ அவங்க மாறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஓ மனசுக்கு சந்தோசமாக அளிக்கக்கூடிய எந்த கடவுளை வேண்டுமானாலும் வழிபட்டுக்கலாம் இதில் ஒன்றும் ஒரு பெரிய விஷயங்களே கிடையாது மா மாஸ்க்கு தான் போகணும் சர்ச்சுக்கு தான் போகணும் கோவிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எந்த மக்கள் எது வேணுணா ம மதத்தை தழுவி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எ என்னோடய கருத்தும் கூட நம்ம எவ்வளோவோ சொல்லிக்கிட்டு போகலாம் நம்ம மக்கள் வந்து இந்த நவீன உலகத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நான் என்னோடய மதத்தில் நான் எப்படி தழுவிருக்கேனோ அது மாதிரி தான் என்னோடய குழந்தை வளரப்போகுது அதுபோல் தான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தாய் தந்தையர் எந்த வழியில் போகிறாங்களோ அவங்க வழிமுறையில் இருந்துதான் மக்கள் வந்து முன்னேற்ற பாதையில் போகணுமே ஒழிஞ்சி எப்பொழுதும் தன்னுடைய முன்னேற்ற பாதையை மட்டும் குறிக்கணும் இந்த பூமியில் ஒருத்தன் பிறந்துருக்குறான் அப்படின்னா அவன் வந்து அடுத்த பரிணாமத்தை அடைகிறதுக்காக தான் பிறந்துருக்கிறான் சாதாரணமாக ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் பிறக்கல இதில் மதம் என்ன பண்ணுது அப்படின்னா மதம் நம்மளுக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாகட்டம் தான் இருக்குது அதாவது நாம் ஒரு இறைத்தன்மையை நோக்கி அடைகிறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை தேடி போகிறோம் அப்படிங்கிற நமக்கு இன்வால்வ்மெண்ட் இருந்ததுனா நாம் அத நோக்கி பயன்படுறோம் அதுக்கு மரம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஊன்றுகோல்னு தான் வச்சுக்கலாமே ஒழிஞ்சு அது ஒரு வழி அந்த வழியில் பயன்பட்டீங்கன்னா இறைவன் அப்படிங்கிற அந்த ஸொரூபத்தை நம்ம காண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இருக்கலாம் இதுக்கு மசூதி அப்புறம் அங்கே தான் போகணும் இங்கே தான் போகணும் சர்ச்சுக்கு தான் போகணும் கோவிலுக்கு தான் போகணுங்கிறதுலாம் கிடையாது ஒவ்வொருத்தரும் இந்த நவீன உலகத்தில் மக்கள் தன்னோடய மதத்துடன் இணைந்து இருந்தால் அவங்க நல்ல மதம் உள்ளே மக்களாக மாறலாம் அதற்கு மேலே இறைவனை தேடணும் ஆன்மீக வழியில் முன்னுக்கு போகணுன்னா மதத்தை விட்டுட்டுதான் போகணுமே ஒழிஞ்சு மதம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஆரம்பக்கல்வியை உண்டு பண்ணக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கணும் ஒழிஞ்சி அது வந்து ஒரு உயர்ந்த இடத்த வந்து காட்டும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு வரைமுறையான செயல்களை சொல்ல முடியாது ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஹிந்து அப்படிங்கிற இந்த இந்தியாவுல இருக்கக்கூடிய இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா மிகப் புராதான ஒருவகையான மதத்தில் இருந்து அவங்க வழி தொண்டர்களாகவே வந்துட்டுருக்குறாங்க தான் தன்னோடய அப்பா தன்னோடைய தாத்தன் பாட்டி பூட்டன் இவர்களுடைய வழிமுறைகளை பயன்படுத்தி வந்துக்கிட்டுருக்குறாங்க புதியவர்கள் வேறே இடத்திலேர்ந்து வந்தும் இங்க தங்கிக்கிட்டுருக்குறாங்க அவங்க மூலிமாக இந்துமக்களை பயன்படுத்தி இவர்களையும் வளரவிடுகிறார்கள் இவர்களுக்கும் சில மத போதனைகள் சொல்லப்படுகிறது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களும் தன்னை வந்து முஸ்லீமாகவோ தன்னுடைய தன்னை ஒரு கிறிஸ்டினாகவோ அப்படி மாற்றிக்கிட்டுருக்குறாங்க ஆனால் இங்கே இன்னுமும் புராதான விஷயங்கள் மிகவும் ஆழமாக பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் அனைவரும் மிக மிக கண்ணியமான முறையில் நடந்துக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோசம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு நாளையும் இன்முகத்தோடய வரவேற்கிறாங்க அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களாகட்டும் முஸ்லீம் இன மக்களாகட்டும் இவர்கள் அனைவரும் மிக மிக சந்தோசமான சூழ்நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த நவீன உக உலகில் வந்து அவரவர்கள் தம்முடைய மதம் என்னத்தை சொல்கிறதோ அதை புரிந்துக் கொண்டு தான் அவர்கள் வந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த உரையை ஆரம்பிக்கும் முன்னாடியே நான் சொன்னேன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்றோம் அதுபோல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் எதை குறிக்கிது இறைவன் ஒருவன் அப்படிங்கிறத குறிக்குது எல்லா மதங்களும் இதைதான் சொல்கிறது இதை மிக மிக புராதான ஒரு மதம் சொல்லுது அப்படின்னா அது ஹிந்து மதம் அப்படின்னு தான் சொல்கிறோமே ஒழிஞ்சு இதில் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய மதங்களாகட்டும் அவங்கள் பயன்படுத்தக்கூடிய புத்தகங்களாகட்டும் அதாவது பகவத் கீதை குரான் பைபிள் இதெல்லாம் வந்து இருக்கட்டும் இது எல்லாம் ஒன்று தான் சொல்லுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறத தான் சொல்லுதே ஒழிஞ்சி மாற்றுக் கருத்தே சொல்லலை அதனால் நீங்கள் எல்லாரும் இதாய் சரியாக பயன்படுத்திக்கோங்க நம்ம ஹிந்துயிஷம் அப்டிங்கிறது மிக புராதானமான ஒரு மதத்தின் அடிப்படையில் வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க இது மதம் கிடையாது இது மனிதன் பிறந்த இடம் மனிதன் வளர்ந்த இடம் மனிதன் நாகரீகம் பெற்ற இடமாகவே கருதப்படுகிறது இது மனிதனின் முதல் நாகரீகம் பெற்ற மனிதனாகவே ஹிந்து க கருதப்படுறான் அவன் மூலிமாக பல மதங்கள் தோன்றி இருக்கின்றது அதிலும் குறிப்பாக நமது இந்திய மொழிகளில் மிக மிக அதிகமான மதங்கள் இருக்கின்றன அதையும் பயன்படுத்திக்கொண்டு நான் எவ்வளோவு மதங்கள் இருந்தாலும் அதனுடைய வழித்தோன்றல் அதனுடைய மூதாதையர் ஹிந்து மதமாகவே இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்